பத்து ரெண்டு ரெண்டாயிரத்து பத்தொம்பது பதிமூணு மூணு ரெண்டாயிரத்து பதினெட்டு இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டு ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்து பத்தொம்பது